ஹலோ யார் ஆமாம் நான் தான் என்ன ம் அப்படியா உங்களுக்கு எவ்வளோ மஞ்சள் வேணும் நாங்கள் வந்து ஒரு கிலோ பதினஞ்சு ருபாலேருந்து முப்பது ருபாய் வரைக்கும் கொடுத்துட்டுருக்கோம் ஆமாம் நாங்கள் வந்து இது வரைக்கும் எல்லா பக்கமும் சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்கோம் ஒவ்வொரு பிரச்சினையும் ஒரு பிராப்ளம் அதனால வந்ததில்லை நல்லாயிருக்கும் இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வாங்குகிறீங்களா இல்லை மொத்தமாக பிசினஸ் பண்ண அந்தமாதிரி இதுக்கு வாங்குகிறீங்களா ம் அப்படி வாங்கினா ஆ அப்படி கொடுப்போம் நீங்கள் அப்படி வாங்கு மொத்தமாக வாங்குனீங்கனால் நாங்கள் கம்மி பண்ணி கூட உங்களுக்கு கொடுப்போம்

ம் ம் அப்படியெலாம் எதுவும் கிடையாது அதுலிருந்து வேணால் பைசா வேணால் கம்மி பண்ணி வேணால் கொடுப்போம் எல்லாேருக்கும் இப்போது முப்பது ருபாய்க்கி விற்றா உங்களுக்கு இருபது ருபா அப்படி கொடுப்போம் ஆமாம் நாங்கள் வந்து அதுக்கு இந்த பொட்டாசியம் அந்தமாதிரி உள்ள இது தான் யூஸ் பண்ணுறோம்

விலை ஆ ஆமாம் அதுவும் இருக்குது உங்களுக்கு தேவைபட்டா நீங்கள் சொல்லுங்க அதுவும் மொத்தமாக வேணுமா இல்லை நீங்கள் சொன்னிங்கன்னால் அதுக்கு தகுந்த நாங்கள் விலை போட்டு கம்மி பண்ணி கூட கொடுப்போம் இல்லை நாங்கள் இங்கே ஏற்றி விட்றதோட சரி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வண்டி சார்ஜ்ஜூ பெட்ரோல் பைசாயெலாம் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் ஆமாம் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் ம் கண்டிப்பாக வாங்க வந்து பார்க்கலாம் எல்லாமே இருக்குது இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாமே இருக்குது ஆ ஓகே ஓகே நீங்கள் நேராகவே வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ம் சரி ஆ